நான் ஒரு கேம்முக்கு கன்டென்ட்ஸ்லாம் ரெடி பண்ணிருக்கேன் அது இந்த ஒரு கேம் எப்படி இருக்கணுனா இப்போ நான் நிறைய கேம் விளையாடிருக்கேன் பப்ஜி ஃப்ரீ ஃபயர் அதுமாதிரி நிறைய கேம் இருக்குது நல்லா இதுவாக இருக்கின்ற கேம்ஸ்பூரா நிறைய நானும் ரெடி பண்ணியிருக்கேன் அதுக்கு கன்டென்ட் ரெடி பண்ணல கன்டென்ட் யோசிச்சிருக்கேன் கன்டென்ட் எப்படி இருக்கணும் அதோடய விஷூவல்ஸ் எப்படி இருக்கணும் அது என்னென்னலாம் பண்ணணும் அந்த கேமுக்குள்ள போனால் எப்படி இருக்கணும் அந்த கேமோடய லுக் எப்படி இருக்கணும் அந்த கேமில் என்னென்னலாம் பண்ணமுடியும் அது ஒரு நல்ல ஒரு சண்டை போடுற மாதிரியான கேமா இல்லை வந்து நல்ல அட்வன்ஞ்சராக பண்ணுற மாதிரியான கேமா இல்லை ரைட் பண்ணுற கேமா அப்படின்ற மாதிரிலாம் நான் நிறைய யோச்சிருக்கேன் அது முக்கியமாக சொல்லணுனா நான் வந்து ஒரு டூ வீல்லரை ரைட் பண்ணுற மாதிரி ஒரு கன்டென்ட் யோசிச்சிருக்கேன் அது என்னென்னா இப்போ டூ வீலர்ஸ் வந்து ரோட்டில் ட்ரைவ் பண்ணுறோம் அந்த அதுமாரி ரோட்டில் போகிறப்ப ரோ ரோட்டில் வர்ற சிக்னல்ஸ் அதை எப்படி ஃபாலோவ் பண்ணுறோம் ஃபாலோவ் பண்ணதுக்கு அப்புறம் அதுக்கு அப்புறம் நம்ம எங்கேங்கலாம் ஸ்பீடாக போகலாம் எங்கேங்கலாம் ஸ்பீட் லிமிட்டாக போகணும் இதெல்லாம் நான் நிறைய யோசிச்சிருக்கேன் அந்தமாதிரி யோசிக்கும் போது அந்த அதில் முக்கியமாக அந்த பைக் ரைட்டில் வந்து ஒரு நல்ல அட்வன்ஞ்சராக இருக்கின்ற மாதிரி நல்லா வண்டிலேயே ட்ராவல் பண்ணுற மாதிரி அதில் ட்ராவலில் போகணும் பார்த்தினா நல்லா கொஞ்சோ ஸ்கில் பண்ணுற மாதிரி நல்லா வீலிங் பண்ணுற மாதிரி அந்த மாரிலாம் நிறைய கன்டென்ட் யோசிச்சுருக்கேன் அந்த மாரி வீலிங் பண்ணுற மாதிரி அப்புறம் லிப்ட் கொடுக்கிற மாதிரி கூடும் கன்டென்ட் யோசிச்சுருக்கேன் அதெலாம் இதுக்கப்புறோம் இந்த கேமிங்கில் வந்து பார்க்குற இடம் எப்படி இருக்கணும் அதோடய இது எப்படி இருக்கணும் அப்படின்றதுலாம் நானே கொஞ்சம் இமேஜின் பண்ணி இமேஜின் பண்ணி ஒரு கேம் ரெடி பண்ணுறதுக்கான என்னென்னலாம் தேவை அப்படின்றதுலாம் நானும் ஒரு ஒரு நாலஞ்சு தடவை யோசிச்சிருக்கேன் இதுமாதிரி நிறைய கன்டென்டு நியை பைகில் போகிற மாதிரி யோசிச்கிருக்கேன் அப்புறம் கார் ரேஸிங் கார் ரேஸிங்கில் வச்சி யோசிச்சிருக்கேன் கார் ரேஸிங்கில் சொன்னனா காரோடய ரேஸிங் நம்ம நிறைய விளையாடிருப்போம் இந்த கார் ரேஸ் அந்த மாதிரி அதில் வந்து கார் ரேஸிங் போகனும் அதில் லேப் இருக்குது அதே மாதிரி இந்த ரியலாக கார் ரேஸிங் எப்படி இருக்கும் எஃப் ஒன் ரேஸஸ் எப்படி இருக்கும் அதெல்லாம் யோசிச்சிருக்கேன் அந்த மாதிரி நம்மளே எதுனா ரெடி பண்ண முடியுமா அப்படின்ட்டு நிறைய யோசிச்சிருக்கேன் அதுக்காக முயற்சியும் செஞ்சிருக்கேன் அந்த முயற்சிலாம் வந்த ஆனால் அந்த முயற்சி வந்து எப்படி இருக்குதுனா ஒரு நான் செஞ்சி பார்க்கும் போதுதான் தெரிஞ்சது அந்த கேம்ன்றது வந்து ஒரு அது வந்து ஒரு ஆப் அந்த ஆப் வந்து ரெடி பண்ணுறதுக்கு நிறைய தேவை அந்த ஆப் தெரியணுனா அதுக்கான நாம் அதுக்கான லாங்குவேஜ் கற்றுக்கணும் நம்ம கோடிங் கற்றுக்கணும் கோடிங் ஜாவா கற்றுக்கணும் ஒரு ஆஃப் கிரியேட் பண்ணுறது அவ்வளோ சாதாரண நானும் நிறைய விஷயம் அதைப்பற்றி நிறைய தேடி எடுத்தேன் ஃபோன்லல்லாம் பார்த்துருக்கேன் கேம்மு எப்படி ரெடி பண்ணுறாங்க அப்படின்றதலாம் யூடியூப் கோடிங் பண்ணுறாங்க அப்படின்றதலாம் நிறைய பார்த்துருக்கேன் அந்த மாதிரி பார்க்குறப்ப யூடியூப் அதில் தான் நான் எல்லாத்தையும் பார்த்தேன் அது பார்க்குறப்ப நிறைய பேர் நிறைய விஷயம் சொல்லிருந்தாங்க நானும் அதெலாம் கொஞ்சம் முயற்சிப் பண்ணியிருக்கேன் முயற்சி பண்ணும் போது ஒரு கோடிங் கற்றுக்க ட்ரைப் பண்ணிணேன் எனக்கு நி றைய தெரிஞ்சது கோடிங்கில் ஆனால் அதை ஃபுல்லாக என்னால் கம்ப்ளீட் பண்ண முடியலை ஏன்னா அதுக்கு நிறைய விஷயம் தேவை கேமுக்கு கேம்ன்றது ஒரு சாதாரணம் கிடையாது அது எல்லோரும் விளையாடணுன்ற மாதிரி அதுக்கப்புறம் கேம் உருவாக்குனத்துக்கு அப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்றதயும் யோசிச்சேன் நான் முன்னாடியே பார்த்துருக்கேன் அதெலாம் வந்து ப்ளே ஸ்டோருக்கிட்ட எப்படி இது பண்ணணும் அப்படிலாம் நிறைய பார்த்துருக்கேன் அது ரொம்ப பெரிய ப்ராஸஸ் அது ரொம்ப பெருசாக இருக்குது நிச்சயம் ஒருநாள் என்னால் முடிஞ்ச நான் கேமை ரெடி பண்ணி ட்ரைப் பண்ணுவேன்